ஏன் அக்காவோட குழந்தைங்க வந்து ட்ராயிங் பண்ணும் போது பென்சில்ஸ் ஓட மொக்கு வந்துவிட்டு சீக்கிர சீக்கிரமாக உடஞ்சி உடஞ்சி போச்சு அதை அடிக்கடி நம்ம ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கமாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு ட்ராயிங்கை வந்துவிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வரஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கலர் பண்ணுறோம் அப்படின்னா அது பாதியோட கலரிங் வந்து கட்டாகி கட்டாகி போகறமாரி இருக்கும் பென்சில் மொக்கு உடையும் போது அது ஒரு ட்ராபேக் மாதிரி தோணுச்சு ஸ்கெட்ச்செல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அது வந்துவிட்டு தண்ணி மாதிரியே வந்துமாதிரி அது ஒழுக ஆரம்பிக்குது அந்த நீர் படலங்கள்லாம் வந்துவிட்டு வெளியே வர்றமாதிரி இருக்கு ஷேடே மாறுனமாதிரி இருக்கு இப்போ நம்ம ஒரு மரம் வரையுறோம் அப்டின்னா மர மரத்துக்குள்ளே கலர் அடிக்கும் போது ஒரு வேளை தண்ணி படுது அப்படின்னா மரத்தை சுற்றியும் கலரான மாதிரி ஆயிடுது அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கு